உடல் எடையை வந்துட்டு அதிகரிக்க ச நிறைய வகையான வீட்டு வைத்தியங்கள் வந்துட்டு பயன்படுத்தப்படுகின்றன அதாவது வீட்டுலேந்தே நம்ம எளிமையா உடல் எடையை அதிகரிக்க அப்படின்னா ந இதில் இருக்குது அது என்னென்ன அப்படினு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காப்பால் தூய்மையான தேங்காப்பாலை வந்துட்டு நம்ம இரவும் காலையிலேயும் வெறும் வயிற்றுல குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு அதிகரிக்கும் இது வந்துட்டு செரிக்க செரிமானம் ஆகாது அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல ஏன்னால் நம்ம குழம்புல ஊற்றுனா தான் அந்த தேங்காப்பால் வந்துட்டு கொழுப்பு அதிகமாகும் அது கொதிச்சால் தான் அதில் இருக்கற அந்த கொலஸ்ட்ரால் அந்தமாதிரி ஆகும் நம்ம வெ தூய்மையான வெறும் தேங்காப்பாலை குடிக்கிறப்போ அது வந்துட்டு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது அதனால நம்ம அதை அப்டி குடிச்சிட் வந்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும் இன்னொரு வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னா பேரிச்சம்பழம் அதை நான் ஒரு நாலு அஞ்சு பேரிச்சம்பழத்தை ஒரு டம்பளர் பாலில் நம்ம வந்துட்டு அடித்து மிக்சியில் அடித்து அதை குடிச்சுட் வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு அதிகரிக்கும் காலையில் வெறும் வயித்தில் எழுந்துருந்துச்சு அதை குடிச்சுட் வந்தோம் அப்படின்னா இது ஒரு வகையான முறை உடல் எடைய அதிகரிக்க இப்படி குடித்தோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு அதிகரிக்கும் இன்னொரு வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னா ஒரு டம்பளர் பாலில் ஒரு ஒரு அஞ்சு இல்லைனா பத்து ஒரு உலர்ந்த திராட்சையை போட்டு ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமஷம் ஊற வச்சுட்டு அதில் தேனு கலந்து அதை குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு அதிகரிக்கும் இன்னொரு வந்துட்டு உடல் எடையை அதிகரிக்க இன்னொரு வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு பாதம் அஞ்சு முந்திரி ஒரு அஞ்சு கிறிஸ்மஸ் பழம் அதுக்கப்புறம் அஞ்சு பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே நல்லா அரச்சுக்கணும் அரச்சுட்டு ஒரு டம்பளர் பாலில் அதை கலக்கி ஒரு வாழப்பழத்தை கட் பண்ணி அதில் போட்டு அதை குடித்து வந்தோம் அப்படின்னா அப்படியும் உடல் எடை வந்து அதிகரிக்கும் இன்னொரு வீட்டு வைத்தியம் என்ன உடல் எடையை அதிகரிக்க அப்படின்னா கருப்பு உளுந்த வந்து ஒரு சட்டியில் வச்சு அதை வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்பபுறம் வந்துட்டு பொட்டுக்கடலை அதை வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நிலக்கடலை அதுக்கு அப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு அதுக்கு அப்புறம் வந்துட்டு கருப்பு எள்ளு இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டு அத பொடி பண்ணி வச்சு அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூனை வந்துட்டு நான் காய்ச்சின பாலில் கலக்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு அதிகரிக்கும் இன்னொரு உடல் எடை அதிகரிக்கக் கூடிய வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னா அந்த பூசணியில் உள்ள பருப்பில் இருக்கற அந்த விதையில் இருக்கக்கூடிய அந்த பருப்பை வந்துட்டு எடுத்து அதை பொடி பண்ணி அந்த பொடியை வந்துட்டு ஒரு டம்ளர் பாலில் கலக்கி நல்ல ஒரு அரை டம் ஒரு டம்ளர் பால் வந்துட்டு அரை டம்ளர் பாலாகிற அளவுக்கு கொதிக்க வச்சு சுண்ட வச்சு குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும் இன்னொரு ரொம்ப ரொம்ப ரொம்ப எளிமையான முறை என்ன உடல் எடைய அதிகரிக்க அப்படின்னா பச்சை கொண்டக்கடலைய வந்துட்டு இரவில் ஊறவச்சிடணும் ஊற வச்சுட்டு அதை காலையில் வெறும் வயிற்றுல எழுந்திரிச்சி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு அதிகரிக்கும் இன்னொரு வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னா ந பாதாம்பிசின் அதாவது ஒரு கற்கண்டு மாதிரி இருக்கும் அதை நல்லா தட்டிட்டு நல்ல அதை ஊறவச்சுடணும் ஊரா வச்சால் அது ஜெல்லிமாதிரி நிறையா வந்துரும் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனை எடுத்து மிக்சியில் போட்டு காய்ச்சின பாலை அதில் ஊற்றி தேனு கலந்து ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு அது ஒரு பாயசம் மாதிரி ஆயிரும் அதை நம்ம குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இப்படியும் வந்துட்டு நம்மளோட உடல் எடைய அதிகரிக்கலாம் இது எல்லாமே உடல் எடையை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் வீட்டு வைத்தியங்கள்